எங்கள் வீட்டில் கோழி இருக்குது லவ் பேர்ட்ஸ் இருக்குது அது வந்து நேர நேரத்துக்கு அதுக்கு வந்து கம்பு ராகி இது எல்லாமே அரிசி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து அடிக்கடி அதுக்கு வாங்கி போடுவோம் கோழிகள் வந்து நிறைய எங்கள் வீட்டில் கோழிகள் நிறைய வளர்த்துறக்கு பிடிக்கும் அதுக்கு நேர நேரத்துக்கு இந்த டைமுக்கு இது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து நல்லா அரிசி இதெல்லாமே கம்பு ராகி கேழ்வரகுகள் எல்லாமே வாங்கி வந்து அப்பப்போ நான் டைமுக்கு இந்த டைமுக்கு இத போடணும் அப்படிங்கிறதுக்காக அதுகளெலாம் போடுவாங்க அது வந்து எங்கேயாவது நாங்கள் வெளியே போகோணும்னா அதை வந்து ரூமில் அதோடய ரூமில் விட்டு பூட்டிவிட்டு அதுக்கான தேவையானதை அதுக்கான தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் நிறைய வந்து இருக்குது அதுக்கானதும் போடுவோம்